விவசாயம் முற்றிலும் வானிலைச் சார்ந்தது ஏனென்றால் விவசாயத்துக்கு தேவை முக்கியமானது நீர் ஆதாரங்கள் மற்றும் வானிலை வானிலை சரியாக அமைந்தால் மட்டுமே பயிர்கள் கரெக்டாக முளைக்கும் நீர் நீர் இரண்டாம் நீர் நீர் இருந்தால் பயிர்கள் செழித்து வளரும் வானம் மாற்றத்தை ஏற்பட்டு வறட்சி காலங்களில் நீர் இல்லாமல் விவசாயம் முற்றிலும் சரிந்து விடும் நாம் அதனை நம்பளுடைய நீர் தேவையை அறிந்து நாம் விவசாயம் செய்யணும் அதுவும் இல்லாமல் நம்ம நி நம்மளுடைய சோர் அதாவது நீர் இருப்பு எவ்வாறு இருக்கிறதோ இது எவ்வளோ வருடங்கள் நமக்கு பயன்படும் அதுக்கு ஏற்ற மாதிரி பயிர் வகைகளை பயிரிட வேண்டும் அதிக நீர் குறைவாக இருக்கிற காலங்களில் நீர் கம்மியாக எடுத்துக்கொள்ளும் கம்பு சோளம் நெல் இது மாதிரி திணை வகைகளை பயிரிட்டோம்னால் அதிலிருந்து அது ஆபத்திலிருந்து தவிர்க்கலாம் தண்ணி அதிகமாக இருக்கும் போது நெல் கரும்பு போன்ற அதிக நீர் சத்துக்கள் கொண்ட பயிர்களை பயிரிடுவதன் மூலம் நம்ப ஓரளவு லாபத்தை ஈட்டிற முடியும் பயிர் அழிவதால் பயிர் ஒரு ப பயிர் அழிவதனால் கே வேறு மா என்ன மாற்று வழி பயிர் நம்ப ஒரு பயிர் பயிரிடறம்னா அதுக்கு அதுக்கு அழியாம பார்த்துக்கறதுக்கு என்ன வழி வேறு வழி இருந்ததுன்னா அதுக்கான மருந்து உரோம் யூரியா என்ன போட்டோம்னால் அது அழியாம பார்த்துக்க முடியும் அதுவுமில்லாமல் அதோடு நீர் நீர் தண்ணி ந தண்ணி அதிகமாக நின்றா பயிர்கள் அழிய வாய்ப்புள்ளது அதுக்கு அது நீர் இல்லாத மாதிரி வடிகால் அமைத்து நி அந்த பயிர்களை காப்பாற்றலாம் இப்போது புதிய நவீன திட்டம் ஆரம்பிச்சுருக்காங்க பேப்பர் போட்டு பயிரிடுவதன் மூலம் நீர் அதிகமாக பயிருக்கு தங்காத மாதிரி இருக்கிறதுனால பயிர்கள் அதிக சீக்கிரம் அழிகறதில்ல அதனால் பயிர்களை காப்பாற்ற முடியும் அது போன்ற மாற்று வழிகளைப் பயன்படுத்தி இப்போ விவசாயம் அதிகமாக நடைபெறுகிறது தக்காளி இதெல்லாம் இப்போது கொடி கட்டி கொம்பு வைச்சு நீர் பராமரிக்கிறதுனால தக்காளிகள் அழியாம நாம் க அது ரெடி பண்ண முடியுது இதனால் இது இது மாதிரி மாற்று வழிகள் இருக்கிறதுனால விவசாயம் முற்றிலும் செய்ய முடியுது